கிராமப் பெண் கிராமப்புற பெண்கள் உதவி பெறுறதுக்கு இப்போ படிக்கறதுக்கும் வேலை வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கும் நிறையா அமைப்புகள் இருக்கு இப்போ கவர்மெண்ட் கூட பார்த்திங்கன்னா இல்லம் தேடி கல்விங்கிற அமைப்பு கொண்டு வந்துருக்கு ஸ்கூல் போக முடியாத குழைந்தைங்க ஸ்கூ போக முடியாத ப்ளேஸில் இருந்து வரவங்களுக்கு எல்லாம் வீட்லையே போய் முடிஞ்ச அளவுக்கு அவங்களே சொல்லிக் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம நிறையா பேர் அவங்க ஊருக்கு ஊர் இந்த ச சிறு சிறுசாக கோச்சிங் சென்ட்ரஸ் வச்சு அவங்க முடிஞ்ச அளவுக்கு எப்படி அவங்க லைஃப்பில் கொஞ்சம் முன்னேத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கறக்கு சொல்லிக் கொடுக்கறக்கு அவங்களுக்கு வேணும் வேணுங்கிற வேலைத்திட்டத்தை தெரியப்படுத்துறக்கும் நிறையா கோச்சிங் சென்ட்ரஸ் இருக்கு இந்த சமூக ஆர்வலர்கள்னு பார்த்திங்கன்னா து மணிகண்டன்னு ஒருத்தர் இருக்கார் கிராமப்புறம் மக்கள்க்கு உதவுறக்கு ஸ்கூல் ஃபெசிலிட்டீஸே இல்லாத ஒரு நாலு கிலோ மீட்டர் அஞ்சு கிலோ மீட்டர் நடந்து போய் ஸ்கூல் போகற போக முடியாத ப்ளேஸில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அவரே போய் தங்கி வேணுங்கிற அவங்களுக்கு எந்த அளவுக்கு எஜிகேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எஜிகேட் பண்ணி வேணுங்கிறத சொல்லிக் கொடுக்க வச்சு இந்த கோச்சிங் சென்ட்ரஸ் அந்த மாதிரி அவரே ஜாயின் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் எழுத வச்சு அந்த சைட்டில் இருக்கிற பீப்புள்ஸை வந்து ஓரளவுக்கு முன்னேற்றதுக்கான வழியை பார்க்குறாரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கார்